மூட நம்பிக்கை அப்படினு சொன்னால் அவங்க அவங்களோடய நம்பிக்கையை பொறுத்துதான் இருக்குது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறது கோயிலுக்கு போகிறது உடம்பு சரியில்லைன்னா கயிறு கட்டுறது அப்புறம் உடம்புக்கு ஏதாவதுனால் பேய் பிடிச்சிருக்குனு நெனைச்சிட்டு மந்திரிக்கிறது இது எல்லாமே மூடநம்பிக்கைதான் ஆனால் அவங்க அவங்களோடய மனசுக்கு வந்து அது சரியாகும் அப்படின்னு நம்புறதுனால இன்னும் அந்த பழக்கம் வந்து தொடர்ந்துகிட்டுதான் இருக்குது நிறையா கிராம புறங்கள்ல அதிகமாக மூட நம்பிக்கை இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க முன்னோர்கள் வந்து அவங்களை பழக்குனதனால இருக்கும் இப்போது படிச்சவங்க அதிகமாக இருக்குறதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட நம்பிக்கை மறைஞ்சிட்டு வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் படிச்சவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் சரியோ அப்படின்னு தோன்றுற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டம் ஒரு காரணமாகிடும் இன்னும் என்ன சொல்லணுனா நிறையா சொல்லலாம் கிராம புறங்கள்ல வந்துட்டு கத்திமேலே ஏறி நின்னுகிட்டு அரிவாள் மேலே ஏறி நின்னுகிட்டு நிறையா ஜோசியம் சொல்லுவாங்க அதாவது குறி சொல்லுவாங்க அந்த குறி சொல்கிறதெல்லாம் நடக்க போகிறதுதான் சொல்லுவாங்க நடந்ததை சொல்ல மாட்டாங்க நடக்க போகிறது சொல்லுவாங்க அதேமாதிரி சாமியாருங்களை நம்புவது பெரிய முட்டாள் தனமான மூட நம்பிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சாமியை மட்டுமே கும்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை சாமியார்ங்களை கும்பிடுறதனால நிறையா பிரச்சனை அவங்க பார்த்துகிட்டே இருந்தால் கூட வழி வழியா வர்றவங்க இன்னும் அதை நம்பிகிட்டே தான் இருக்காங்க அது ஒரு பெரிய முட்டாள்தனமான வேலை தீ மிதிக்கிறது அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது சாமி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அந்தமாதிரியான ஒரு விஷயங்களை பாரம்பரியம் முறைகளை பின்பற்றுவாங்க அதனால் சில விஷயத்தை மூடநம்பிக்கையின்னு சொல்லலாம் சில விஷயத்தை பழக்க முறை அப்படினு சொல்லலாம் அது ஓவ்வொரு முறையை பொறுத்து இருக்குது மக்கள் செய்கிற ஒவ்வொரு முறையை வந்து தனி தனியாக கூட பிரிக்க முடியும் இது மூட நம்பிக்கை இது பாரம்பரியத்தில் இருக்கிற பழக்க முறை அப்படினு சொல்லிட்டு தனி தனியாக கூட பிரிக்க முடியும் எதுவுமே மூட நம்பிக்கையாக இருந்தால் கூட அது நம்மள பாதிக்காத அளவில் அது செய்யலாம் அது தப்பு கிடையாது ஆனால் சில மூட நம்பிக்கை வந்து தலையில் தேங்காய் உடைக்கிறது குச்சியால் அடிக்கிறது இதெல்லாம் வந்து என்ன எதுக்குன்னு பண்ணுறாங்கனே சொல்ல முடியாது முட்டாள்தனமான மூட நம்பிக்கை அப்படினுதான் சொல்லணும்